ஆம் நன்றாக நினைவிருக்கிறது ஸ்கூல் டேஸ்லலாம் கலை அதலாம் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு மேம் இருப்பாங்க கைவினை பொருட்கள் எப்டியெப்படி பண்ணுறது அந்தமாதிரி சொல்லி கொடுப்பாங்க பொம்மை டாய்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணுறதுனு அப்படிங்கறதுலாம் சொல்லி கொடுப்பாங்க மழை சீசன்லலாம் வந்துவிட்டு கப்பல் வந்து எப்படி விட்றது அப்டின்னு செஞ்சு காண்மிப்பாங்க பேப்பரில் இதே ஒரு லெசனில் வந்து சின்னப்பிள்ளையில் ஸ்கூல் படிக்கற கத்தி கப்பல் அப்படினு ஒரு லெசன் இருக்கும் அதிலேருந்து அதை பார்த்து எப்படி பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க ஜாலியாக இருக்கும்